தருமபுரி மாவட்டத்தில் பொதுவான க கலாச்சாரம் நடமுறை என்னன்னால் யாராவது நம்ம வீடு தேடி வராங்கன்னு வச்சிக்கோங்களேன் அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு முதல்ல தண்ணிக் கொண்டு வந்து தருவாங்க தண்ணிக் கொண்டு வந்து கொடுத்தவொன்னே குடித்துட்டு அவங்கள குடிக்க வச்சுட்டு என்ன சாப்பிட்றிங்க சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கனால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேறு எதாவது தேநீர் அந்த மாதிரி எதாவது

அது பெரும்பாலும் வந்து சாப்பிடாம அனுப்புறதில்லை அப்படி ச சாப்பிட வச்சு அவங்கள வந்து அனுப்புகிறது தான் வந்து கலாச்சாரமாகவே அது ஒரு பின்னாடி வர சந்ததியருக்கு நம்ம நம்ம வந்து முன்னாடி இருக்கிறவங்க வந்து நம்ம ந நம்மளோடய நடைய சமூக நடைமுறைகளை அவங்களுக்கு வந்து நம்ம பின்பற்ற சொல்லி நம்ம அறிவுறுத்துகிறோம் நம்மள பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க ஓ பெரியவங்க வந்தால் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவங்க வந்து அந்த இதை வந்து அவங்க கற்றுக்குறாங்க அது தான் வந்து த தருமபுரி மாவட்டத்தில் இந்த இந்த கலாச்சார நடைமுறைகள் தான் பழக்கவழக்கம்னாலும் இது தான்